ஹலோ மெட்ரோ பஸார்ங்களா ஆ ஆ இந்த மாதிரி ஸ்வீட்கான் இதுங்களா எனக்கு நார்மலாவே இப்போ ஆ ஸ்டாக் எப்போ வந்ததுங்க இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு நூறு பீஸ் ஆடரு வேணும் இங்கே இன்னிக்கு வேணும் ஆ சார் இல்லை பார்சலாக அமுச்சிவிடுங்க பார்சல் ஆ மிக்ஸ் பண்ணியே போட்டுவிட்ருங்க ஆ இது கொ ஸ்வீட் கார்ன் எவ்வளோங்க

அமுச்சிவிட்ருங்க செ வேப்பண்ணப்பள்ளி ரோட் ஆ கிருஷ்ணகிரி சீ சீலப்பள்ளி டூ பை டூ நாட் செவன்

ஆ தேங்க் யூ ஆ ஓகேங்க